நான் ஒரு மளிகை கடையில் வந்துட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஆர்டர் செஞ்சேன் அந்த ஆர்டரில் வந்துட்டு நான் கொடுத்த லிஸ்ட்டில் உள்ளது இல்லாமல் வேறு எக்ஸ்ட்ரா பொருட்கள் அதவாது வேறு யாரோ ஆர்டர் பண்ணது என்னோடதில் இருந்திச்சு அதை சொல்லி அவங்கட்ட சொல்லியிருந்தோம் அவங்க ப்ரீ ப்ரீ பேக்கேஜ் பண்ணி நாங்கள் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டாங்க ஆனால் அந்த தவறு வந்துட்டு எப்போதுமே நடக்குது எல்லா எல்லா பேக்கேஜிலேமே இந்த மாதிரி இருக்குது அதாவது இப்போ பில் டேட் அப்படி பார்த்தோன்னா இப்போ வந்துட்டு கடுகு ஒரு பத்து ரூபா அப்படின்னு சொன்னிங்கன்னால் அவங்க எக்ஸ்ட்ரா பத்து ரூபா போட்டு கமிஷன் மாதிரி போகுது இந்த மாதிரி பேக்கேஜில் மிஸ்டேக் வருது நம்ம கம்ப்ளேன் பண்ணிணா நம்ம மேலே தான் அவங்க குற்றம் சொல்கிறாங்க இதெல்லாம் மாற்றிக்கணும் இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறப்ப கூட நம்ம ஒன்று ஆர்டர் பண்ணிணா அது ஒன்று வருது அதெலாம் ஆன் ஆன்லைன் ஷாப்பிங்கை கொஞ்சம் தவிர்த்தாச்சு இதுக்கப்புறம் ஆன்லைன் ஷாப்பிங்கெலாம் வேண்டாம் நான் நினைக்கிறேன் ஆன்லைன் ஷாப்பிங்கில் எதுவுமே குவாலிட்டியாக இருக்காது நம்ம நேராக பார்த்து வாங்கினாலே அதிகமாக அதில் மிஸ்டேக் இருக்கும் நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறப்போ அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்காது இப்போ நம்ம அதை ரீசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா வெச்சுக்கங்களே நமக்கு அந்த வந்த சார்ஜு எல்லா சார்ஜ்ஜையும் எடுத்துக்கிட்டு நமக்கு அதுலேயே வந்துட்டு எக்ஸ்ட்ரா காசு அவங்களோட அவங்களோட பர்ஸ்னல் அந்த இது அவங்க பர்ஸ்னல் செலவு எல்லாத்தியுமே நம்மளோட இதில் மேனேஜ் பண்ணிப்பாங்க அதனால் ஆன்லைன் ஷாப்பிங் வேணாம்னு நினைக்கிறேன் இப்போ சாப்பாடு வேணாம் அந்த சாப்பாடு த நாங்கள் ஆர்டர் பண்ணவே இல்லை இதில் வந்து இவ்வளோ மிஸ்டேக் இருக்குது இதில் காய்கறி இப்படி இருக்குது சிக்கனும் சரி இல்லாத மாதிரி நம்ம சொன்னோன்னால் அவங்க வந்துட்டு இது எங்கள் ப்ராப்ளம் இல்லை இது வந்து நாங்கள் வந்துட்டு கேட்ரிங் எடுத்துதான் பண்ணுறோம் அதனால் அவங்க பண்ணுறது தான் அப்படின்னு கூட சில பேர் சொல்லியிருக்காங்க சில பேர் ஓகே சாரிங்க நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதம இதெல்லாம் மாற்றிக்கிலாம் இதெல்லாம் மாற்றிக்கிலாம் நான் எதிர் பார்க்குறேன் நம்ம ஆன்லைன் ஷாப்பிங்கை முற்றிலும் தவிர்க் தவிர்க்கலாம் நம்ம ஸ்ட்ரெய்ட்டாக போய் வாங்கினாலே அவ்வளோ மிஸ்டேக் இருக்கிறப்போ நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் வேணாம் நான் எதிர் பார்க்குறேன் டெக்னாலஜி வளர வளர வந்துட்டு வளர வளர நம்ம வந்துட்டு அதுப் பின்னாடியே போய்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் நம்ம விவசாயிகளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்க அவங்க செய்கிற நம்ம காய்கறியை நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனால் அந்த அவங்க விளைவிக்கிற இடத்தில் அதுதான் வீடு கட்டி வயல்கள் விவசாயமெல்லாம் அழிஞ்சிருச்சு அதனால் இது மாதிரில்லாம் இருக்கக்கூடாது சாப்பாடெலாம் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது நம்ம சம்பாரிக்கிறதே மூணு வேளை சாப்பிட மட்டும் தான் அந்த மூணு வேளை சாப்பாடுக்குமே பிரச்சின அப்படிங்கறப்போ நம்ம அதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக சொலியூஷன் சொல்லி தான் ஆகணும் அதனால் இது மாதிரி ஆர்டர்ஸெலாம் தப்பாக கொடுக்க வேண்ணாம் ஆர்டர்ஸ் தப்பாக கொடுக்க வேண்ணாம் அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் தவிர்க்கலாம் அதனால் நாங்கள் உரிமையாளர்கள் உரிமை உரிமையாளர்களுக்கு இது ஒரு எக்ஸ் ரெக்வெஸ்ட்டாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டு கண்டிஷன் கொடுத்தா தான் சமைக்கிறவங்க வந்து சரியாக சமைப்பாங்க காண்ட்ரெக்ட் ஆளுங்கள் பண்ணுற தப்பினால அந்த கம்பெனி நேம் கூட ஸ்பாயில் ஆகலாம் அதனால் வந்துட்டு ஒழுங்கா அந்த சாப்பாடெலாம் செய்யணும் அப்படின்னு நான் எதிர் பார்க்குறேன்